சார் வணக்கம் ஆமாம் சார் சரி சார் ஆ சார் செங்கல் சிமெண்டெல்லாம் இப்போல்லாம் கூலி ஆளுங்களுக்கே முன்ன மாதிரி இல்லை சார் இப்போல்லாம் பார்த்திங்கன்னாக்க ஒரு கல்லுக்கு வந்துவிட்டு நிறைய காசு கேட்குறாங்க சார் இன்னும் ஆயிரம் கல் அறுத்தாக்கா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காசு இப்போ ஒரு கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க எட்ரூபா ஏழ்ரூபா இதை மாதிரி வரும் சார் எது சார் ஆமாம் அதே ரேட்டு தான் சார் கண்டிப்பாக போடுவாங்க இல்லை சார் கண்டிப்பாக முடியாது சார் ஏன் தெரியுமா நானே கூலி ஆளுங்களை வச்சி நான் கல்லை இறக்குறேன் சார் விறகு செலவு பார்த்திங்கன்னாக்க மண் பீச்சுக்கு செலவு விறகு செலவு நிறைய இருக்கு சார் இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நிறைய செலவுகள் சார் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேசிபில்லே எங்களுது இப்போ நான் ஒரு லட்ச கல்லை போட்டோம்னா அங்கே குறஞ்ச பட்சம் பார்த்தா அங்கே வேஸ்டேஜ் கல்லுங்களே ஓ பத்தாயிரம் கல் போயிடும் சார் நல்லா ஒஸ்தியாக கல்லே நான் கொடுக்கறத ப பார்த்திங்கன்னாக்க இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னாக்கா ஆறுநூறுலருந்து இருக்கு சார் ஆமாம் சார் சார் அது லோக்கல் சார் ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்ல சிமெண்ட் பார்த்திங்கன்னாக்க நான் நானூற்றம்பதுலருந்து ஆறுநூறு வரைக்கும் சார் சார் ஒரு நாளைக்கு சார் மேஸ்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா சார் ஆமே தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க நானூறுரூவா சார் அசிஸ்டன்ட்டு அந்த கலவை எல்லாம் கலக்குறேன் பார்த்திங்களா அவனுக்கு ஆறுநூறுரூவா சார் ஆமாம் எது சாரு ஆமாம் ஆமாம் அதுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொ நிறையா அவங்க வேலை செய்யிறதை பொருத்து நான் கொடுப்பேன் சார் சாப்பாடு போட்டுணுக்குவோம் ஆமாம் கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பாடு போட்டமுன்னா உண்டு சார் நாங்கள் நீங்கள் கொடுக்குற காசை கம்முனு வாங்கிக்குவாங்க சரி சார் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் நன்றி சார் ம் ஓகே